ஹலோ மேஸ்திரியா அண்ணா நான் ஸ்ருதி பேசுறே அண்ணா காசிப்பாளையத்துலருந்து என்னோட ஃப்ரெண்ட்டோட வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தீங்க நல்லாருந்துது அந்த ஒர்கெல்லாம் அண்ணா நம்ப வீட்டையும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் இருக்கு அண்ணா பண்ணி தருவீங்களா அண்ணா அண்ணா ஃபுல் வீட்டையும் இது பண்ணுறதுக்கு எவ்ளோ அண்ணா ஆகும் அண்ணா இங்கே வீடு பெட்ரூம் எல்லாம் கொஞ்சம் ஒழுகுது அண்ணா அப்புறம் வெளியே வாசல் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுனால வாசல் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு இப்போ ஆமா அண்ணா கார் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே நிறுத்துறமாதிரி பெருசாக வேணும் அண்ணா அவ்வளோ ஆகுமா அண்ணா சரிண்ணா பெட்ரூமுக்கும் வாசலுக்கும் மட்டும் எவ்ளோ அண்ணா ஆகும் சரிண்ணா எப்போ அண்ணா சரிண்ணா வர்ற ஞாயித்துக்கிழம வர்றீங்களா நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆ சரிண்ணா நீங்கள் வந்துட்டு போன் பண்ணுங்கண்ணா அட்ரஸ்ஸு சொல்கிறேன் ஆ சரிண்ணா ஞாயிற்றுக்கிழம கொஞ்சம் சீக்கிரமாக காலைலயே வந்துருங்க அண்ணா ஆ காலையில ஒரு ஒம்பது மணிக்காட்டும் வந்துருங்க ஆமாம்ண்ணா ஆ சரிண்ணா நீங்கள் அங்கே மின் ரோடுக்கு வந்துட்டு கூப்பிடுங்கண்ணா நான் அட்ரஸில் சொல்கிறேன் ஆ சரிண்ணா